ஹலோ நாகபட்டினத்துலேருந்து நான் அகல்யா பேசுறேன் ம் ஈவினிங் ஒரு பார்ட்டி இருக்கிறனால சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் ரைஸ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபை சில்லி சிக்கன் பரோட்டா கிரேவி ரைத்தா அப்புறம் பெப்சி ஒரு அஞ்சு பொவண்டா ஆப்பிள் ஜூஸ் ஆரேஞ்ச் ஜூஸ் ஒயிட் ரைஸ் சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி ஆட்டுக்கால் சூப் ஃப்ரான் வஞ்சிரம் மீன் வறுவல் இதெலாம் எனக்கு ஒரு ஆறு மணிக்கு ஒரு பார்ட்டி நடக்குது சீக்கிரமாக எனக்கு ஆர்ட்ரு வேணும் அதனால நீங்கள் ஒரு கொஞ்சம் லேட் பண்ணாமல் சீக்கிரமாக டெலிவெரி பண்ண பாருங்க ஏன்னா லேட்டாகக்கூடாது சாப்பாடு கொஞ்சம் சீக்கிரமாக சாப்புடுற மாதிரி அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துரு வந்துடுங்க தேங்க்யூ